எங்கள் நிலத்துல விவசாயம் எங்களுக்கு விவசாயம் நிலம் ஒரு ஏக்கர் இருக்குது அந்த நிலத்துக்கு வந்து மின் இணைப்பு இல்லை நாங்கள் மின் இணைப்பு வாங்குன்னால் போய் உடனடியா கிடைக் ஈபி ஆஃபீஸுக்கு போகணும் அங்கே போய் கேட்டால் உடனே மின் இணைப்பு கிடைக்காது உடனே மின் இணைப்பு கிடைக்கணுன்னா பணம் கட்ட சொல்கிறாங்க அது பணம் கட்டணும்னா காட்டோட பட்டா சிட்டா எல்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க கிணத்தோட பட்டா சிட்டா எல்லாம் எடுத்துட்டு வர சொல்கிறாங்க ஆனால் மின் இணைப்பு கிடைக்க கொஞ்ச நாள் எங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸு கிடைக்கும் நாங்கள் நினைக்குறோம் இப்போ எங்கள் வந்து விவசாய நிலத்துல வந்து இப்போ வந்து வெள்ளாம பண்ணமுடியாது இந்த வெய்ய காலத்தில் தண்ணி இல்லாதனால அது வந்து மழை காலத்தில் மட்டுந்தான் தட்டு எதாக ஒன்று பண்ணிக்கவேண்டியதுதான் அப்புறம் நிறைய தண்ணி இருக்குது கெரண்ட்டு இல்லாதனால எந்த ஒரு வ விவசாயமும் பண்ணாமல் உட்காந்திட்ருக்கோம் இப்போ வந்து மின்சாரம் வந்து உடனே கிடைக்க வந்து நாங்கள் இப்போது வந்து பார்க்கலான்ட்ருக்குறோம் அது காசு வந்து உடனே கட்டுனா மின்சாரம் கிடைக்குங்குறாங்க மின்சாரம் கிடச்சா நாங்கள் வந்து விவசாயம் நிலத்துல எதாக வேற ஒரு எதாக ஒரு பயிர் நடுலாம் நெல்லோ இல்லை கரும்போ எதோ செய்யலாம் சொல்லி நாங்கள் நினைக்குறோம் தண்ணி பத்தாகுறையா இருக்கிறதுனால எந்த ஒரு வெள்ளாமையும் பண்ணாமல் உட்காந்திட்ருக்கோம் அதனால மின் இணைப்பு வந்து கிடச்சா பரவாயில்லனு நாங்கள் நினைக்குறோம்